ஹலோ சார் குட் ஈவினிங் சார் ஓகே சார் ஓகே சார் உங்கள் நேம் சார் சார் உங்கள் நேம் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் எந்த பிரான்ச்சு எந்த பிரான்ச்சுங்க சார் இல்லை இல்லை சார் பிரான்ச் நேம் கேட்குறன் சார் நிறைய பிராான்சஸ் இருக்குதுல சார் அதனால் கேட்டேன் சார் ஓகே சார் ஓகே சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார் ஓகே சார் ஓகே சார்

கண்டிப்பாக சார் ஓகே சார் எத்தனை வாட்டி இந்தமாதிரி கால்ஸ் வந்திருக்கு சார் எதனால் அன்வான்டட் கால்ஸ்ங்களா இல்லை எப்படி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அந்த மாரி கால்ஸு அந்தமாரி கால்ஸ் வரும்போது நீங்கள் தவறி கூட உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு ஓடிபி எதையும் நீங்கள் ஷேர் பண்ணாது இருங்கள் சார் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் சார் ஓகே தேங்க்ஸ் ஓகே சார் ஓகே சார் ஐஎஃப்சி இப்போது ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் உங்களுடைய ப்ராப்ளத்திற்கு சார் உங்களுடைய ப்ராப்ளத்தை உங்களுக்கு அன்வான்டட் கால்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய பேங்க் சைட்ல எல்லா வித சப்போட்டும் நாங்கள் பண்ணித்தறோம் அந்த கால்ஸ் எந்த வித கால்ஸும் வராமல் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எந்த வித கால்ஸும் வராமல் பார்த்துக்குறோம் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு அன்வான்டட் கால்ஸ் வரும்போது நீங்கள் எந்த வித உங்களுடைய பேங்க் டீட்டெயிலும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னால் நல்லது சார் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேங்க்கு வந்து திருட்டு நடக்குது சார் ஓகேங்க சார் ஓகே ஓகே தேங்க்யூ சார்